எட்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஆறாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஒன்று அஞ்சு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி அஞ்சு மூணு லட்சத்தி எழுபத்தெட்டாயிரத்தி நானூற்றி எழுபது ஆறு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரத்தி ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஒம்போது லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரத்தி ஐநூறு